நான் நான் வந்துட்டு என்னோட குடும்பத்துக்காக செய்கிறதுல வந்துட்டு ஆரோக்கியமான உணவு அப்படின்னா வந்துட்டு பொதுவாகவே நம்ம வீட்டில் செய்கிற எல்லாமே வந்துட்டு ஆரோக்கியம் உள்ளதாக தான் இருக்கும் யாருமே வந்துட்டு உடம்புக்கு கேடு தர்றதாக வந்துட்டு வீட்டில் அவ்வளோவா செய்ய மாட்டாங்க சரியா அதில் வந்துட்டு முக்கியமானது வந்துட்டு எப்படி சொல்வதுன்னா இப்போது காலையில் எழுந்திரிச்சது எழுந்திரிச்சதியுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு வெறும் வயிற்றுல வந்துட்டு டீ கா டீ காஃபி அந்த மாதிரிலாம் குடிக்கிறதுக்கு பதிலாக வந்துட்டு முருங்கை கீரையை வெச்சு சூப் குடிக்கலாம் அப்படின் சொல்லி சொல்லுவேன் அதே மாதிரி வந்துட்டு சாயங்காலத்தில் பார்த்தீங்கனா வந்துட்டு எதாவது நம்ம நொறுக்கு தீனி சாப்பிடறத்துக்கு பதிலாக உளுந்து வெச்சு கஞ்சி அது குடிக்கலாம் இந்த மாதிரியெலாம் வந்துட்டு நம்ம உணவை வந்துட்டு தேடி தேடி எடுத்துக்கிறது தோசை மாவுக்கெல்லாம் வந்து பார்த்திட்டோம்னா நம்ம நார் நம்ம வந்துட்டு எப்பவும் பயன்படுத்துகிற அரிசி வைச்சு தோசை மாவு அரைக்காமல் அரிசி கம்பு கேழ்வரகு அந்த மாதிரி வைச்சு மாவு அரைச்சி அதில் வந்துட்டு தோசை சுடலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதன் மூலிமா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆரோக்கியமான உணவை வந்துட்டு நம்மளோட குடும்பத்தாருக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படிகிறது என்னுடைய கருத்து